இப்ப நம்ப ஸ்டாம்ப் ஒன்று ஸ்டாம்ப் காயின் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவர்களுக்கு ஒவ்வொரு மெத்தனாலஜியில் ஸ்டாம்ப் வந்து தயாரிப்பாங்க இப்போ நாங்களாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓன் ப்ரொடெக்ட் நாங்களாகவே ரெடி பண்ணுவோம் வீட்டிலே ஷாம்பு ரெடி பண்ணுவோம் எப்படி அப்டின்னா கற்றாழை இலை ஆலோவ் ஆயில் ஜெல் எடுத்துக்கிறது அப்புறோம் நம்ப செம்பருத்தி இல இருக்குது பார்த்திங்களா அந்த இலைய ஒரு பௌலில் கரைச்சு வச்சுக்கிறது கற்றாழை ஜெல் எடுத்துக்கிறது கொஞ்சோம் மருதாணி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் ம மசிச்சு எடுத்துக்கிறது பௌலில் ஆல்ரெடி செம்பருத்தி நல்லா மிக்ஸியில் அரைச்சு எடுத்து ஒரு பௌலில் வச்சுக்கணும் கற்றாழை ஆலோவ் ஆயில் ஜெல்லை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் செம்பருத்தி நல்ல தழையாக இருக்குது பார்த்திங்களா அது கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம நம்ம கிராமப்புறங்களில் அது மோஸ்ட்லி கிடைக்கும் டவுனில் கிடைக்குமா என்ன அப்படின்றது தெரியல ஆவாரம்தழை அப்படின்னு ஒரு இல இருக்கும் சாதாரணமாக வெறும் ஆவாரம்பூ இருக்கிறத பறிச்சு தேய்ச்சாலெ பொடுகு வராது ஹேர் நல்லா ஷாம்பு பத்து ஷாம்பு போட்டதுக்கு சமம் ஒரு ஆவாரம்பூ போட்டு தேச்சு குளித்தா நல்ல ஃபிரெஷாகவும் இருக்கும் நுரையாகவும் வரும் நல்லாவும் இருக்கும் அதை நம்ப தனியாக யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் நம்ப அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்போ நாங்கள் வந்து கிராமத்தில் அந்த இது ஆவாரம்பூ தழை இலையவும் பறிச்சிட்டு வந்துப்போம் அதுக்கு அப்புறோம் ஜெல் இது எல்லாமே ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் விட்டு இன்னொரு டைம் நைஸாக அரைச்சுட்டு அதை நாங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி ஷாம்பு மாதிரி போட்டுக்குளிப்போம் அதுக்கு வந்து ஹேர் வந்து இப்ப கருவேப்பிலை அப்படின்னா ஹேரை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் செம்பருத்தியோட இல அப்படிங்குறது நுரை வரும் ஆவாரம் பூங்கிறது தலையில் உள்ள பொடுகுலாம் நீக்கும் முடி நல்லா லாங்காக வளர்றதுக்கு கொடுக்கும் ஆலோவ் ஆயில் ஜெல் வந்து பார்த்தோம்னா தலை வந்து குளிர்ச்சியை வந்து குளுமைய வந்து ஏற்படுத்தும் செம்பருத்தி அப்படிங்குறது வந்து நிறத்தை வந்து சில பேருக்கு ஒயிட் ஹேர் இருக்குங்கள்லே வெள்ளை நிற முடிகள் அதுவந்து புளூவாக அதுவந்து ஒரு டிஃபரெண்ட் கலராக ஒரு கோல்டன் கலராகவோ இல்லை பிளாக் கலராகவோ மாற்றும் மிக மிக முக்கியமானது கரிசலாங்கண்ணின்னு சொல்லலாம் வெள்ளையாக முடி இருக்கிறவுங்களுக்கு கூட கரிசலாங்கண்ணி தனியாக அரைச்சு தேச்சு குளித்தோம் அப்படின்னா அதுவே வந்து நல்லா இருக்கும் அந்தமாதிரி நம்ப கரிசலாங்கண்ணியவும் தனியாகக்கூட ஆவாரம்பூ மாதிரி கரிசலாங்கண்ணியைவும் தனியாக அரச்சு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்போ அந்த கரிசலாங்கண்ணி வந்து நல்ல ஒரு ரிசல்டை தரும் அதுமாதிரி இயற்கையில் பண்ணுறது ஸ்டாம்புதான் நல்லா இருக்கும் ஏனால் அந்த ஷாம்புக்கான இதில் கெமிக்கல் இருக்காது நம்பளே ப்ராடக்ட் பண்றதுனால் அதில் ஸைட்எஃபக்ட் ஏதும் வராது நம்ம மற்ற ஷாம்புகளில் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதிக ஸைட்எஃபக்ட் வரும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலயே அந்த ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டப்பாயில் அடைச்சி வச்சுக்கிட்டோம் உடனே வீணாகாது ஒரு ஒன் வீக் வரைக்கும் அந்த ப்ராடக்ட் நம்ப யூஸ் பண்ணலாம் டூ டேஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணினோம் அப்படின்னா ஹேர் நல்ல நைசா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் லாங் ஹேராகவும் இருக்கும் ஹேர் நல்லா க்ரோத் தரும் நம்பளுடைய தலைக்கும் வந்துட்டு நல்ல ஒரு குளிமையும் தரும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஸோ நம்ம இயற்கையாக இருந்து செய்யறது நல்லது மற்றபடி இந்த ஸ்டாம்ப்காயினில் குழுமகரைசல் வந்து சேர்ப்பதற்கு தொடக்கத்துக்கு ஒருவருக்கு வந்து ஏதேனும் உதவணும் உதவி குறிப்பு தரணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கெமிக்கல் யூஸ் பண்ணுறது எல்லாம் தூக்கிப்போட்டு நம்ம கிராமத்துபடி யூஸ் பண்ணால் நம்ப நம்ப மட்டும் இல்லாமல் நம்ப ஜெனரேஷனையும் வந்து காப்பாற்றிக்கலாம் கெமிக்கல் நம்ம யூஸ் பண்றதுனால கெமிக்கல் ஆட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நுரைன்ற ஒன்று வராது அப்படி அந்த நுரைய வந்து நம்ம இயற்கை முறையில் பயன்படுத்தினோம் அப்படின்னால் அந்த ஆவாரம் பூ செம்பருத்தினுடைய இலைகள் இதெல்லாம் வந்து நுரையை வந்து உண்டு பண்ணும் அதில் உள்ள அழுக்கை நீக்கும் கருவேப்பிலை ஸ்ட்ராங்கை தரும் கரிசலாங்கண்ணிங்கிறது கருமை நிறத்தை தரும் அப்போ நம்ம குழும கரைசல்களை வச்சுக்கிட்டு நம்ம கெமிக்கலை ஆட் பண்ணி நம்பளே நம்பளுடைய தலை முடிக்கும் நம்பளுடைய தலைமுறைக்கும் கெடுதலை யூஸ் பண்றதை விட ஒரு நல்ல ப்ராடக்டாக யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேஷனையும் நம்மளையும் காப்பாற்றிக்கலாம் ஸைட்எஃபக்ட் இப்போ நம்ம ஷாம்பு ஹேர் டை இந்தமாதிரிலாம் யூஸ் பண்ணிணோம் அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப ஃபால்ட்டை வந்து ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட் கண்ணைதான் பாதிக்கும் செவியில் படும் போது அதனுடைய செவி நரம்புகள் அது உள் பாகங்கள் எல்லாம் அப்படியே அதனால் ஹேர் டை இந்தமாதிரிலாம் யூஸ் பண்றதை நிறுத்திட்டு நல்லபடியாக கிராமங்களில் கிடைக்குறது நம்மளுடைய நாட்டு மருந்து கடையிலையே இது எல்லாமே பவுடராக கிடைக்கும் அந்த பவுடரை எல்லாத்தையும் வாங்கிக்கூட மிக்ஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை என்னென்ன தேவையான பொருள்கள் அப்படின்னா கரிசலாங்கண்ணி செம்பருத்தி இலை ஆலோவ் ஆயில் கற்றாழையினுடைய அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறோம் ஆவாரம் பூ நெல்லிக்கனியும் யூஸ் பண்ணிக்கலாம் நெல்லிக்கனியில் விதையை நீக்கிவிட்டு நெல்லிக்கனி ஜூஸும் எடுத்துக்கலாம் நெல்லிக்கனி ஜூஸ் கறிவேப்பிலை இது மாதிரி நம்பளுக்கு குளிர்ச்சி தர ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா அரைச்சி அதை நம்ம ஒரு பாட்டில்லையோ இல்லை டப்பாலையோ அடச்சு வச்சுக்கிட்டு டூ டேஸ் ஒன்ஸ் ஆர் த்ரீ டேஸ் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிணோம் அப்படின்னா வேறு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான முறையில் நம்மளுக்கும் நம்மளோட தலைமுறைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எந்த ஒரு ஸைட்எஃபக்டும் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு குறிப்பு நீங்கள் கேட்ட உதவி குறிப்பு அப்படிங்கும் பொழுது இங்கே நம்ம ஊரு சைடே ப்ராடக்ட் பண்ணுறாங்க ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே கெமிக்கல் தான் மெயின் சிலேட் தான் சோப்பு மெயின்ஸ் நியர்பை எங்கள் ஊருக்கு நியர்பை மெயின்ஸ் இருக்குது அங்கே தான் இந்த கூழ்ம கரைசல்களை வச்சு கற்களை வந்து உடைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மெயின்ஸ் ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே வந்து நம்ம சோப்பு தயாரிக்கிறதுக்கு ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு இந்தமாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு மணல்கள் வந்து மணல் திட்டுகள் வந்து கிடைக்குது அதை முதலில் எடுத்து அது கூழ்மக்கரைசல்களாக கரைச்சு அதை முதல்ல சேகரிச்சு வச்சுக்கிறாங்க முதலில் அந்த கூழ்மக்கரைசல் கற்களை வந்து சேகரிச்சுக்கிறாங்க பக்கத்திலயே அதுக்கு ஃபேக்டரி வச்சிக்கிறாங்க அந்த ஃபேக்டரியில் இந்த கூழ்மங்களை வந்து கொடுத்து அதை வந்து உடைக்கிறாங்க அதை உடச்சி அதில் உள்ள அந்த மண் தாதுக்களை அதை நீக்கிவிட்டு அந்த பவுடரை எடுத்துகிட்டு அதில் அந்த கூழ்மத்தில் கெமிக்கல் எல்லாம் ஏட் பண்ணிதான் ஷாம்பு ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்போ அதில் வந்து கூழ்மங்களாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அது கிடைக்கிறது இயற்கையான பொருள் தான் நம்மளோடைய மணல்லிருந்து தோண்டி எடுக்கிறது ஒன்றுதான் ஷாம்பாக உருவாக்குறாங்க அதில் கெமிக்கல் அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்றதினால நமக்கு அது ஸைட்எஃபக்ட் வருது மற்றபடி இதில் ரெண்டில் எது பெட்டர்ன்னு யோசியுங்க யோசிச்சிட்டு அதுக்கான டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க